ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு இடத்த சுற்றி பார்க்க போனோம் எங்கேயாச்சும் அவசரமாக போகிறது இந்த மாதிரி டைமில் நமக்கு தேவையானது பைக் இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்றப்ப அந்த இடத்த தாண்டி போகிற வழியில நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த டைமில் நம்ம பைக்கில் போகும்போது நல்லா ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் அதுக்காக ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது இப்போ இத்தனை வருஷம் போக போக இப்போ பைக்ல நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அப்புடின்னா ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு வரைக்கும் போவோம் இப்போது ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறப்பயும் நடுவில் நிறையா இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு என்னென்ன விஷயம் ஃபேமஸாக இருக்குது என்னென்ன விஷயம் பிடிச்சது இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இப்போ நம்ம பைக்கில் போகும்போது ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இதாக கவர் பண்ணிட்டு நம்மளால் போக முடியும் இதன் மூலிமா நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிறைய பேரை தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஊர் சுற்றி பார்க்கலாம் நிறையா விதமான அனுபவங்கள் கிடைக்கும் இப்போ வெளியூர் போகிறப்ப வேறு வேறு இடத்துல தங்குவோம் அவங்களோடய பேசுகிற விதம் நடந்துக்கிற விதம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக் முடியும் இந்தியாவில் இருக்கிற நிறையா இடத்துக்கு நம்ம சுற்றி பார்க்கும்போது நமக்கு இதுவரைக்கும் நம்ம கத்துட்டதை விட அதிகமாகவே கற்றுக்க முடியும் நம்ம கற்றுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்போ இந்தியாவை விட்டு வெளியே போகிறப்ப இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அப்பிடின்னா நம்மளால் எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுருக்குது நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவாகிருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பைக்கில் போகும்போது போகும்போது ரோட் ரோட் க்ராஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும் ரோட்டில் போகும்போது ரோட் சேஃப்டியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்கலாம் இப்போ சாலை விதிகளை கரெட்டாக கடைப்பிடிததோம்ன்னா ஆக்சிடென்ட் ஆகுறது மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கணும் சேஃப்டியாக போகணும் ரைடிங் ரைடு இந்த மாதிரி போகிறோம்னா ரைடுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டிருக்கணும் தேவையான பொருட்களை நம்மளே கொண்டு போய்க்கிணும் பாதியில் எங்கேயும் நிற்கக்கூடாது பைக்கில் நம்ம போகும்போது பைக்கை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே பைக்கோடய கன்டிஷன் செக் பண்ணணும் பைக்கோடய பெட்ரோல் லெவல் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ப்ரேக் இந்த மாதிரி விஷயத்தை ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் எங்கே போகணுன்னாலும் இது மூலிமா நம்ம எங்கேயாச்சும் நடுவில் ட்ராப் ஆகுறது பைக்கில் வர சின்ன சின்ன பிரச்சனை வேறு ஏதாவது பெரிய விபத்துகளை கூட நம்மளால் தவிர்க்க முடியும் அதனால் நம்ம எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன இது இருக்குது என்ன பிரச்சனைகள் நம்மக்கிட்டே என்னென்ன தேவை இந்த மாதிரி விஷயத்தலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எடுக்கணும் நைட்டில் ரோட்டில் போகும் போது இன்னும் சேஃப்டியாக போகணும் மற்ற எதுர்த்த வர வண்டிகள் இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக போகிறமோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி கிடைக்கும் நம்ம பொறுமையாக போனாலும் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகணும் வேகமாக போகிறத தவிர்க்கணும் அளவுக்கு அதிகமான வேகத்தில் போகக்கூடாது குறிப்பிட்ட இடங்களில் இது ஹாரன் யூஸ் பண்ணுறது இண்டிக்கேட்டர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷியத்தலாம் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும்